தருமபுரி மாவட்டத்தில் முக்கியமான பயிர் என்னென்னு சொல்லப் போனால் கரும்பு கரும்பு நடுவதுதான் முக்கியமான பயிர் அதிகம் தருமபுரி சைடில் கரும்புதான் கொஞ்சம் ஒர்க்கும் அதிகம் இல்லை தண்ணி பாசனமும் நம்ம அவ்வளோவா இன் பு தேவை அவ்வளோ நம்ம இது பண்ணி உள்ள கொடுக்கணும் வீக்லி ஒன்ஸு ட்வைஸ் எ வீக் அப்படின்னு சொல்லி கூட பார்த்துக்கலாம் உணவு வகைகள் அப்படின்னு பார்த்தா என்னென்னா அரிசி பயன்படுத்துகிறோம் கோதுமை பருத்தி அவ்வளோவா இல்லை பருத்தி மாடு நம்ம ஏரியாவில் மாடு அதிகம் தான் தருமபுரிலயில் இருந்தாலும் பருத்தி அதிகமாக யாரும் பயன்படுத்துகிறது இல்லை எல்லாம் பக்கம் போய்விட்டாங்க அதிகமாக வாங்கி போடுறாங்க பழங்களில் பழங்கள்னா தருமபுரியில் மாம்பழம் நல்லா பழம் நல்லா கெடைச்சி கிடைக்கும் காய்கறிகள் போனால் வெண்டைக்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் காய்கறிகள் மேக்சிமம் நம்ம இங்கே விளைவிக்கிற எல்லா காய்களும் இங்கே மே குளிர் பிரதேசத்தை தவிர ம மற்ற எல்லா காய்கறி வகைகளும் இங்கே நம்ம தருமபுரியில் விளைவிக்க முடியும் தேவை அதிகமாக இருக்க பயிர்கள் தருமபுரியில் அரிசி அரிசி தேவை கரும்பு தேவை அரிசி கரும்பு இருந்தால் கோ அரிசி இருந்தாலே மக்களுக்கு தேவை வந்து குறைஞ்சிரும் விதைக்கிறதுலேருந்து உழவன் எவ்வளோ வேலை செய்கிறானோ அதே வேலைதான் கடைசி இருக்க விக்கிற வணிகனும் செய்ய வேண்டியதாக இருக்குது உழைக்கிறது ஒரு பர்சன்ட் தனியாக வேலை மட்டும் செய்யணும் அதே வணிகம்ன்றப்போ கடைசி கடையில் போய்விட்டு இப்போ வெளியே அரிசி நல்லா இருந்து அதை அரைத்து அரிசி ஆக்கி அரிசியை திரும்ப பேக் பண்ணி பேக் பண்ணி சேல் பண்ணி என்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இருக்கிறதுலே அதுதான் பெரிய விஷயம்னு சொல்லபோனால் எங்கிட்ட கேட்டால் விவசாயம் ஒரு இடத்துல வந்து பண்ணிடலாம் ஆனால் வா வணிகம் அப்படின்றது பல இடங்களில் பார்க்கணும் ஒவ்வொரு கால காலகட்டத்துக்கு ஒவ்வொரு பயிர் பயிரிடலாம் இப்போது எடுத்துக்காட்டுக்குனா நம்ம மழை வெயில் எல்லாம் தாங்கணும் அப்படின்னு சொன்னால் பருத்தி நடலாம் கரும்பு மழை காலத்தில் நடலாம் தென்னைக்கு நம்ம அதிகபட்சம் இது இல்லை டைம் இல்லை பட் நம்ம இதுக்காக எந்த டைம் வேணுனாலும் நம்மளுக்கு செட்டாகிற மாதிரி இருக்கும்போது எந்த டைமுக்கு வேணுனா நம்ம வெதைச்சிக்கலாம் தென்னை மரத்தை மற்ற பயிர்கள் பார்த்தா அதுக்கு அதுக்கு அந்தந்த சீசனுக்கு அந்தந்த பயிர் நடணும் அதுக்கு அது நட்டால் தான் நமக்கு வெள்ளாமை அதிகமாக கிடைக்கும்